ஸோ பைக் ரைடிங்கில் நம்ம மெயினாக எல்லோருமே மெயினாக சொல்கிறது லடாக் ஏன்னா லடாக்கோட கிளைமேட்டு ஒரு செப்டம்பர் ஜூன் செப்டம்பர் டைமில் ரொம்ப ஹெவி ஸ்னோஃபாலாக இருக்கும் அதுக்கு அப்பாற்பட்டு இந்த ஒரு சம்மர் சீசனில் வந்து ஒரு மேன்டட் கிளைமேட்டாஒரு பாக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா இருக்கும் கம்ஃபோட்டாகவும் இருக்கும் நமக்கு அந்த கிளைமெட் ஸோ அந்த டைமில் நான் ஃப்ரிஃபர் நான் போகணுன்னு நெனைச்ச இடம் வந்து லடாக்கு ஸோ நிறையா பைக்கர்ஸ் வந்து வ்லாக் யூடியூபில் சோஷியல் மீடியாவில் வ்லாக் போட்டுருக்காங்க ஸோ லடாக்கில் நம்ம போகிற நிறையப் பேர் லடாக் வந்து வெரி சேலன்ஜஸ் பண்ணியிருக்காங்க நடந்து போகிறது முட்டிபோட்டுகிட்டே போகிறது பைக்கில் போகிறது சைக்கிளில் போகிறது டிவிஎஸ் ஃபிஃப்டியில் போகிறது ஸோ லடாக்கில் அப்படி என்னதான் இருக்குனு அப்டின்னு பாக்கிறதுக்காகவே ஒரு ஒரு க்யூராசிட்டினே சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு நம்ம ஏழு அதிசயத்தில் ஒன்னாக இருக்க தாஜ்மஹால் நம்ம இன்னும் பார்க்கல ஸோ அது வந்து ஒரு யமுனை ஆற்றயோட கரையில் ஒரு பிளேஸாக இருக்கு அது வந்து நம்ம நம்ம இந்தியாவுக்குள்ளே இப்படி ஒரு பிளேஸ் இருக்கு அதை நம்ம இன்னும் பார்க்கலேங்கிறது கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஹோ அந்த இடத்தையும் ஒரு ப்யூச்சரில் நமக்கு டைம் கிடைக்கிறப்போது போய் பார்க்கணும் அது நம்ம கிளைமேட் ஃபீயிங் பெட்டரா இருக்க பிளேஸஸ் நம்ம இதை தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பெட்டர் பிளேஸஸ் அதுவும் இல்லாமல் ஹம் ஹான்டட் பிளேஸ் எனக்கு வந்து கோஸ்ட் க்யூரியாசிட்டி கொஞ்சம் அதிகம்கிறதுனால இந்த மோஸ்ட் ஹான்டட் பிளேஸஸ் நம்ம இந்தியாக்குள்ளே நிறைய இருக்கு அதெல்லாம் போய் கொஞ்சம் விசிட் பண்ணணும் ஒரு க்யூரியஸ்னஸ் எல்லாத்துக்கும் இருக்கும் ஒரு நியூ பிளேஸஸ் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஈகராக இருக்கும் இதுமாதிரி யாரும் இல்லாத ஒரு பிளேஸஸ் போய் பாக்கிறது ஒரு கோஸ்ட் ஹான்டட் பிளேஸ்னு இருக்கிற பிளேஸை போய் விசிட் பண்ணி அதில் எங்கேயும் இல்லேன்னு ப்ரூஃப் பண்ணுறது அதுமாதிரியான ஜேர்னீஸ் நாங்கள் கொஞ்சம் ப்ரிஃப்ஃபேர் பண்ணுவேன் ஸோ அது இல்லாமல் ஃபேமிலி ட்ரிப்ஸ் அப்படின்லாம் பிளான் பண்ணும்போது இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அதுமாதிரியான பிளேஸஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அவங்க ஏன்னா எல்லா ஏஜ் பீப்புளும் அது கொஞ்சம் விரும்பிப் பார்ப்பாங்க நம்ம இன்டிஜுவல் ரைடிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸான ட்ரிப்ஸு அது ஒரு ட்ரக்கிங் நம்ம தமிழ்நாட்டில் பாத்துக்கிட்டோம்னா நம்ம நாமக்கல்லில் கொல்லிமலை ஏலகிரி அதுமாதிரி ஒரு ஹில் ரேஞ்ச் ஆனைகட்டி ஆனைகட்டி ட்ரக்கிங் அதுக்கப்புறம் வெள்ளையங்கிரி ஃபாரஸ்ட் இதுமாதிரி ஃபாரஸ்ட்டில் ஹையரிங் வந்து கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு எங் ஏஜில் இருக்கும்போது இதுமாதிரியான பிளேஸஸ் நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக அதேமாதிரி நானும் அது மாதிரி ஒரு அட்வென்ச்சர்ஸான ஹையரிங் பிளேஸஸ் போகிறதுக்கு ட்ரக்கிங் போகிறதுக்கு கொஞ்சம் ஈகராக இருக்கேன்